எனக்கு பிடிச்ச பேர்ட் வாட்ச்சிங் ரோல் மாடல் யாருன்னால் சலீம் அலி அவர் வந்து இந்தியாவில் முதல் ம முன்னணி பறவை அறிஞர்னு இருக்கார் அவர் வந்து பேர்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து நிறையா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு பறவைங்களை பற்றி பறவை வந்து எப்படி வந்து கூடு கட்டுது அது எப்படி சாப்பிடுது எப்படி வந்து நடந்துக்குது எப்படி தூங்குது அது எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி செஞ்சதில் அவர் தான் ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணலன்னா வேறு யாருமே இதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கே மாட்டாங்க அவர் வந்து த த புக் ஆஃப் இந்தியன் புக்ஸ் பல புக்ஸை வந்து அவர் எழுதியிருக்காரு